போன வாரம் கேஸ் வாங்கினேன் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு கேஸ் அடுப்பு ஸோ என்னன்னா ப்ராடக்ட் நல்லாருக்குது ஆனால் கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாத மாதிரி தோணுது எதுக்குன்னா இது லைட்டரு இல்லாமல் அது ஆட்டோமெட்டிக்காக நம்மளால் பற்ற முடியுது அது ஸோ எப்படின்னா கேஸ் ஆன் ஆனதுன்றது நம்மளுக்கு ஸ்மெல் வந்தால்தான் அதை தெரிஞ்சுக்கலாம் கேஸ் ஆனில் இருக்குதுன்றதை மற்றபடி ஆட்டோமெட்டிக்கின்றதுனால லைட்டர் நம்ம யூஸ் பண்ணாததுனால அடுப்பு வந்து நம்ப அது கேஸ் ஆனில் இருக்கா இல்லையான்றதை நம்மனால கொஞ்சம் கஷ்டமாகருக்குது ஃபைண்ட் பண்ணுறத்துக்கு